அது மாணவர்களெலாம் தவறாமல் பள்ளிக்குப் போகணும் அப்படினா அவங்களுக்கு முதல் பிரச்சினையா என்ன இருக்குதுனு பார்த்தோனா போக்குவரத்து பிரச்சினையா இருக்குது அதுக்கு அடுத்து பார்த்தோனா உணவுப் பிரச்சனை இருக்குது அதுக்கடுத்து பார்த்தோனா பணம் பிரச்சனை இருக்குது இன்னும் சில பிரச்சனை என்னனால் இப்போது வளர்ந்து வர ஜென்ரெஷனுக்கெல்லாம் பெரும்பாலும் கல்வியைப் பற்றின விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாகவே இருக்குது அவங்களுக்கு விழிப்புணர்வு கல்வி விழிப்புணர்வு கொடுத்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இருக்கற ஸ்டூடெண்ட்ஸ் முழுக்க முழுக்க ஃபோன்லையும் லேப்டாப்ஸ்லையும் ஆன்லைன் கேம்ஸ்லையும் ஆன்லைன் முகநூல் பக்கம் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் இந்தமாதிரி விஷயத்துல ரொம்ப மொத்தமாக அவங்க டெப்த்தா இறங்கிட்டதுனால அவங்களுக்கு பெரிசா கல்வியில் இருக்கற இன்ஸ்ட்ரஸ்ட் குறைஞ்சு போயிடுது என்னதான் போக்குவரத்து மற்ற இஷ்யூஸ்லாம் இருந்தாலும் அந்த வளர்ந்து வர்ற ஜென்ரேஷன் இந்த ஃபோனு ஆன்லைன் இன்னும் அப்டேட் நிறைய வந்திருக்கறதால அவங்களால பெரிசா சுயமாக சிந்திக்க முடியல அதுக்கு அவங்க ப்யூச்சர் பற்றி அவங்களால டிசிஷன் எடுக்க முடியல கல்வியில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மாற்றத்தை கொண்டு வர்றனா அவங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கணும் த இன்டிவிஜுவலாவே அதுக்குனு தனியாக ஒரு கிளாஸ் எடுக்கணும் கல்வியோடய முக்கியத்துவத்தைப் பற்றியும் படிப்போடய முக்கியத்துவத்தைப் பற்றியும் நம்ம சொல்லணும் இதை இதை தவிர்த்து போக்குவரத்து பிரச்சனைனா எங்கள் ஊர் சைட்லெலாம் எடுத்துக்கிட்டீங்கனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் டைமிங்கு டைமிங்க்கு பஸ் இருந்துச்சி ஸ்கூல் டைமிங்கு பஸ் இருந்துச்சி இப்போ அந்த பஸ்லாம் மாற்றி வேறு ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்கோ அந்தமாதிரி விஷயத்துக்கோ மாற்றி விடும்போது அவங்களுக்கு சரியான முறையில் பேருந்து வசதி இல்லாததால அவங்க ப ப ஸ்கூல் போகும்பொழுது லேட்டாக போகிறதாலயும் அவங்கள வெளியே நிற்க வச்சுர்றாங்க அட்னன்ஸில் பெரிசா பிரசன்ட் போடுறதில்ல ஸோ அந்தமாதிரி இஷ்யூனால பசங்க ஸ்கூல் போகிறதயே யோசிக்கிறாங்க அவங்களால சரியாக அதை பண்ணவும் முடியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸ்கூல் போகிறது மிக முக்கிய காரணோம் எங்கள் கிராப்புறத்திலனு பார்த்தீங்னா பேருந்து வசதி ரொம்ப இதாக இருக்குது ரெண்டாவது பார்த்தோனா பணப் பிரச்சினை என்னதான் சமச்சீர்கல்வி அப்படினு சொல்லியிருந்தாலும் அவங்களுக்குனு சிலபல செலவுகள்ன்றது ஆகிக்கிட்டுதான் இருக்குதி நோட்டு நோட்டு சிலபல புக்ஸ் புக்ஸ் ஏதாவுது நோட்ஸ் அந்தமாதிரி வாங்கணும்னா ரொம்பவே செலவாகுது பணப்பிரச்சனையும் அதிகமாகதான் இருக்குது சைடு அதேசமயம் சில பேரு வீட்டு கஷ்டத்தினால இடையிலே ஸ்கூலெலாம் விட்டு நின்றுட்டு அவங்க அடுத்த நம்ம வேலைக்குப் போயிடலாம் அந்தமாதிரி இஷ்யூ இருக்குது இந்த வானிலை பார்த்தா பெரும்பாலும் அதுக்காகலாம் எங்கள் கிராமப்புற பகுதியில் பள்ளிக்கு விடுமுறை போட்டதாக எனக்குத் தெரிஞ்சி இல்லை